ச்சேர் இப்போ வந்து ச்சேர்னா வந்து நம்ம இப்போ இப்போ வந்து ச்சேர்னு சொல்லுவோம் கிராமத்துலெலாம் நாற்காலின்னு சொல்லுவாங்க இந்த ச்சேருங்கிறத நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துவோன்னா உட்காறத்துக்கு பயன்படுத்துவோம் இப்போ வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கெஸ்ட்டு வராங்க ஒரு நாலு பேர் கெஸ்ட்டு வராங்க இல்லை ஒருத்தரே வராங்கன்னு வராங்க அவங்கள எங்கே உட்கார வைப்ப இப்படி கீழே உட்காருங்கன்னு உட்கார வைக்க அந்த காலத்தில் பாரம்பரியத்தில் பாரம்பரியத்திலேயே நம்ம ச்சேரு நாற்காலி யூஸ் பண்ணியிருந்தாலும் என்ன சொல்லுவோம் ஒரு பண்பாடோடு ஒரு மேலே உட்காருங்க ச்சேரில் உட்காருங்கன்னு தான் சொல்லுவோம் இல்லையா அப்போ இந்த காலத்தில் என்ன பண்ண ச்சேர் ஒரு நால் பேர் வராங்கன்னா வந்து உட்காருங்க ச்சேரில் உட்காருங்கன்னு ச்சேரில் தான் உட்கார வைக்க முடியும் அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்ட்டபிளாகவும் இருக்கும் வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு இடத்துல ஹாலில் ஒரு ஷோ ஷோபா கிடக்குன்னா ஷோபானா ஒரு கம்ஃபர்ட்டபிளாக இருக்காது இல்லையா அதனால் என்ன பண்ணுவோம் இந்த இப்போ வந்து க்ளீனிங் பண்ணலாம் ரொம்பவே நமக்கு கஷ்டமாக இருக்கும் ஷோபானா அடிக்கடி அதுக்கு உற மாற்ற வேண்டியதாக இருக்கும் இப்போ ச்சேர்னா வாங்க வந்து உட்காரு அந்த ச்சேரில் உட்காருங்கன்னு சொல்லிட்டு நாலு பேருகிட்ட பேசிகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிட்டு நம்ம ஓரத்தில் தூக்கி போட்டுருலாம் அது நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்காது இல்லையா அதனால நம்ம அதிகமாக என்ன பண்ணணும் ச்சேர் தான் யூஸ் பண்ணுவோம் அது உட்காறத்துக்கு ச உட்காந்து சாப்புடுறத்துக்கு இல்லை வெளியில் நாலு பேர் கூட ஃப்ரீயாக உட்காந்து பேசுகிறத்துக்கு ஏதாக ஃபங்க்ஷன் எல்லா இடத்திலும் அதிகமாக ச்சேர் தான் என்ன பண்ணுறாங்க யூஸ் பண்ணுறாங்க